இல்லைங்க வாடிக்கையாக நம்ம கடையில் தான் எல்லாம் வாங்கிட்ருக்கோம்ங்க நாங்கள் வந்து டிஷர்ட் வகை பாக்கலாம்னு வந்திருக்கோம் போன டைம் வந்து தீபாவளிக்கும் நம்ம கடையில் தான் எல்லாம் வாங்கினோம் எல்லாம் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்ததுங்க டிரெஸ் எல்லாம் அதேப்போல் இப்போதும் சில ஆஃப்பரில் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து எல் சைஸில் கொடுத்துருங்க தரமான குவாலிட்டிலேயும் காமியுங்க அதேப்போல் ஆஃப்பர்லேயும் எடுக்கலாம்ன்ட்ருக்கோம் கொஞ்சம் பல்க்கான பர்ச்சேஸாக பண்ணலான்ட்ருக்கோம் அதனால் நீங்கள் நிறையாவே காமியுங்க ம் சரிங்க சரிங்க

பரவாயில்லைங்க வெலை ஜாஸ்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல தரமான பொருளாக இருந்தால் சரிங்க இப்போ வந்து இந்த டிஷர்ட்லாம் பாக்கறதுக்கு எந்த மாடிக்கு போகணும்ங்க இல்லைங்க இப்போதைக்கி டிஷர்ட் மட்டும் பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணலான்ட்ருக்கோம் சரி ரெண்டாவது மாடிக்கு போகணும் இங்கே வந்து யாராச்சும் கூட அனுப்பி விட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக தனித்தனியாக வேண்டாம்ங்க மொத்தமாக வாங்குகிற மாதிரி இருக்கோம் யோசித்திருக்கோம் ஆமாங்க மொத்தமான ப்ராடக்ட் எல்லாம் இங்கே இருக்குங்களா இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் இருக்கிற மாதிரி பாக்கிறோம் ஒவ்வொன்றும் வேறு டிசைன்ஸு கலர் எல்லாம் வேற மாதிரி ஆமாங்க அப்புறம் வந்து பிராண்டு காம்போ பிராண்டு காம்போ ஆஃபர்ஸு அது எல்லாம் பாக்கிறோங்க சரிங்க அப்போ தனித்தனியாக எடுத்தாலும் பணம் வந்து குறைச்சி பண்ணி தருவிங்களா சரிங்க அப்படின்னா சரிங்க அப்போ காமிக்க சொல்லுங்கள் முதல்ல வந்து சிவப்பு கலர் பச்சை கலர் இந்த மாதிரியான கலர்லாம் இருந்ததுனா முதல்ல காமியுங்க மொத்தமாகவே பணமாகவே தந்துட்றோம் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ரிடெக்ஷனு அதுக்கான கிஃப்ட்டு பொருட்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அதை பண்ணி தந்திங்கனா நல்லாயிருக்கும் சரிங்க பண்ணி தந்துடுங்க ம்